சேலமில் இருக்கற முக்கிய கலாச்சாரம் மற்றும் சமூக மரபுகளில் என்ன பெரிதாக ஈர்த்தது வந்து இந்த தரப்பணம் கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்க நிறைய பேருக்கு வந்து இறந்துடறாங்க ஒருத்தர் குடும்பத்தில் அவர்களுக்கு பதினாறாவது நாள் தான் தரப்பணம் கொடுத்தாகணுன்னு சிலர் இடங்களில் சொல்லுவாங்க அந்த பதினாறாவது நாள் அவர்களுக்கு தவிர்க்க முடியாத ஏதாவுது வேலை இருந்தால் அது கெட்டுவிடும் அதனால் வந்து இந்த ஊரில் வந்து எப்படி வழக்கத்த கடைபிடிக்கிறாங்கன்னால் மூணாவுது நாளும் நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கலாம் இல்லை முப்பது நாட்கள் கழித்து முப்பதாவுது நாளும் நீங்கள் வந்து தர்ப்பணம் கொடுக்கலாம் அதேபோல இந்த தெய்வ வழிபாடுன்னு இருக்குது இல்லையா தெய்வ வழிபாடுகளில் பல்வேறு வித்தியாசமான முறைகளை பின்பற்றதில் நான் சேலம் வந்து தான் பார்த்தேன் உதாரணத்துக்கு சொல்ல போணும்னா அந்த பூஜை தட்டு இருக்குது இல்லையா அதில் வந்துட்டு அந்த அர்ச்சனைக்கு கொடுத்ததுக்கப்புறமா வந்து கை வெச்சு கும்பிட்றது அதுக்கப்புறம் வந்துட்டு அர்ச்சனை முடிஞ்சு வந்ததுக்கப்புறம்தான் தீபத்தை எடுத்துக்கணும் இந்த மாதிரியான புதுமையான கலாச்சாரங்களெல்லாம் வந்து நான் சேலம் வந்ததுக்கப்புறம்தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதேமாதிரி விரும்தோம்பல் மற்றவங்கள வந்து வந்தாங்கன்னால் வீட்டில் வெச்சு விருந்தளிக்கிறதில் வந்துட்டு சேலம்வாசிகள் வந்துட்டு கைத்தேர்ந்தவர்கள் என்றே நான் சொல்ல வேண்டும் வெளிநாட்டவருக்கு பாரம்பரியம் மற்றும் நான் எங்கள் கலாச்சாரத்தை வந்து தெரிவிக்கணுங்கிறதுக்காக வந்துட்டு அரசாங்கமே வந்துட்டு சேலம் டிஸ்டிரிக்ட் ஹை கோர்ட்க்கு போகிற வழியிலையே கலாச்சாரத்துக்காகவே ஒரு அருங்காட்சியத்துக்கு வெச்சுருக்காங்க அந்த அருங்காட்சியகத்தில் வந்துட்டு நம்ப சேலத்தில் வந்து வாழ்ந்த மக்கள் பயன்படுத்திய வாள் கேடயங்கள் மற்றும் விடுதலை போராட்டத்தின்போது பயன்படுத்திய துப்பாக்கிகள் அவர்கள் அணிந்த ஆடைகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது நம்ப கலாச்சாரங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அங்கே போய் பார்க்கலாம்